இந்த அந்த காலத்துக் கதையை இந்த காலத்தையும் வந்து பசங்க பிள்ளைக்கு தெரியலைன்னு சொல்லி புக்குலேயே கொண்டு வந்துருக்குறாங்க கம்பராமாயணம் இந்த சேர சோழ மகாபாரதம் அந்த போர் அது எல்லாம் வந்து சொல்லிருக்கிறாங்க அப்போ வந்து என்னென்னா அந்த காலத்து புராணக்கதைகள்லாம் வந்து நல்லா இருக்குது எங்கள் பாட்டி முப்பாட்டியெல்லாம் சொல்லுவாங்கள் கதை இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் அதையெல்லாம் கேட்டு சுற்றி உட்காந்து நல்லா கேட்போம் அந்த கதையெல்லாம் அது இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு பார்க்கும் போது என்னென்னா கேட்குற அளவுக்கு ஆள் இல்லை ஆனால் அதே அதே ஜ அந்த கதைகள் இந்த காலத்தில் இருந்துருந்தால் இன்னும் நாடு நலம் இன்னும் சிறப்பாக இருக்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதெல்லாம் இப்போ மறையிறதுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் மறையாத அளவுக்கு புக்கில் ஒரு இடத்துல கொண்டாந்து பசங்கக்கிட்ட புள்ளைங்கக்கிட்ட அதை வந்து தெளிவுப்படுத்துறாங்கள் இருந்தாலும் அந்த கதைங்க இப்போ இன்றைக்கும் இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஒரு நல்ல ஒழுக்கத்துக்கு பசங்க புள்ளைங்க வரதுக்கு ஒரு வாய்ப்பு